இந்தியாவில் கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதாவது கலைஞர்கள்லேயே நிறைய விதமான கலைஞர்கள் இருக்காங்க அதில் வந்து மக்களுக்கு எந்த கலை பிடிச்சுருக்கோ அந்த கலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஒரு சில கலைகள் வந்து அது டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகறதுனால ஒரு சில விஷயங்கள் வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது அது உண்மை தான் இல்லைன்லாம் சொல்ல முடியாது அதுக்காக மொத்த மொத்த இந்தியாவில் எல்லா கலைஞர்களுக்கும் முக்கியத்துவம் இல்லைன்னும் நம்பளால் சொல்ல முடியாது டெக்னாலஜி வளர்ந்ததுனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மக்கள்கள் வந்து இது பழைய விதமான கலை நிகழ்ச்சியெல்லாம் மறந்துடறாங்க நம்ப அதை வந்து அதில் புதுப்புது விதங்களை வந்து நம்ப வந்து அதில் பயன்படுத்தினோம் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வந்து அதை வந்து ஏற்றுப்பாங்க அதனாலே நம்ப வந்து கலைய வந்து அழிய விடாமல் தடுக்கலாம் நிறையா மார்க்கெட்டிங் பண்ணணும் ஸோ நம்ப டெக்னாலஜி இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கறதுக்கு ஏற்ற மாதிரி நம்பளும் நம்பளுடைய கலை விஷயத்த ஒரு சில விஷயங்கள மாற்றிக்கிட்டா மட்டுமே தான் நம்பளோடய கலைய அழியாம நம்ப தடுக்க முடியும் இல்லாமல் நம்ப பழங்காலத்துலையே இருந்தோம் அப்படின்னா நம்ப வந்து கலையை வந்து வளர்க்க முடியாது அது வந்து நம்பளோடையே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு என்னுடைய கருத்து இது வந்துட்டு மற்றபடி வந்து மக்கள் வந்து மக்கள் மேல் தப்பு சொல்ல முடியாது நம்பளும் நம்ப வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோன்னா நம்பளோடய கலையும் வளரும்